ஆ வணக்கம்மா சொல்லுங்கள் ஆ ஆமாங்கம்மா நீங்கள் யார் எங்கேருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்ம்மா ஆமாம்மா நாங்கள் வீட்டு முறையில்தான் செய்யறோம் இது நெய் பதார்த்தம் தான் செய்யறோம் சுத்தம் அது வீட்டு வீட்டு முறையில் செய்யக்கூடிய முறுக்கு இருக்கு அதிரசம் இது எல்லாமும் வந்துவிட்டு கடலை எண்ணெய் சுத்தமான செக்கு எண்ணெயில்தான் நாங்கள் செய்யறோம் உங்களுக்கு என்னக்கு ஃபங்ஷன் எப்போ தேவைப்படும் சரிம்மா ஸ்வீட்டு வந்து ஜாங்கிரியெல்லாம் வந்துவிட்டு கிலோ வந்துவிட்டு எண்ணெய் செக்கு எண்ணெயில நம்ம செய் நெய்யில நெய் ஜாங்கிரி வேணுமா இல்லை எண்ணெய் பதார்த்தம் உள்ளமாதிரி வேணுமா எப்படி கேட்குறீங்க எண்ணெய் செக்கு எண்ணெயில் செஞ்சதுன்னு பார்க்கப்போனோம்னா உங்களுக்கு வந்துவிட்டு ஜாங்கிரி வந்து முன்னூற்றி அறுபதுரூவா வரும் ஒரு கிலோ வெறும் ஜாங்கிரி மட்டுமா ஸ்வீட்டு எல்லாமே கலந்து வேணுமா ஆ சரிங்கம்மா எல்லாம் கலந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கிறது லட்டு ஜாங்கிரி அதிரசம் வேணுங்களா சரிம்மா ஆ இருக்குமா கேழ்வரகில் வந்து அந்த கொழுக்கட்டை கேழ்வரகு கொழுக்கட்டை இருக்கு தேங்காய் போட்டு அது அது அது எல்லாம் நல்லவிதமாக ஆவியில வேகவச்சது தான் நம்ம வந்து சுத்தமான முறையில் சுகாதாரமாக செய்யறோம் அது வந்து நம்ம லோக்கலில் இருக்கிற நம்ம மக்களுக்காகவே அதைவந்து வாங்க நாங்கள் சுத்தமான முறையில் ஹைஜினிக்காக செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் வந்து நம்பிக்கையாக வந்து வாங்க எல்லாம் எங்களோட கல கடை வந்து மிகவும் நல்லா தரமான பொருட்களை கொடுக்குறோம் மக்களுக்கு சேவை பண்ணுறது மட்டும்தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அதனால நீங்கள் உங்களுக்கு வ வேணுங்கிறப்போ நீங்கள் இப்போ நீங்கள் நேரடியாக நீங்கள் வாங்க உங்களுக்கு இன்னும் வந்து குறைச்ச விலையில நாங்கள் வந்து செஞ்சி தரோம் இது இது இல்லாம வாழைப்பூ வடை இருக்கு போலி இதெல்லாம் இருக்கு ஓகேம்மா ஓகேம்மா ஆ சரிம்மா ஓகே நீங்கள் சரிம்மா ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா நாங்கள் வந்து நீங்கள் நேராக வந்துருங்க நான் நீங்கள் உங்களை வச்சுதான் நாங்கள் பேக்கிங்கே பண்ணுவோம் உங்களுக்கு எது உங்களுக்கு இப்போ சொல்லுறீங்களோ அதை நாங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்துக் கொடுக்குறோம்மா ஓகேம்மா ஆ நிச்சயமா குறைச்சி தரோங்கம்மா ஓகேம்மா தேங்க் யூம்மா தேங்க் யூம்மா தேங்க் யூம்மா பாய்ம்மா